தலை இப்போ தலை வலியை குணப்படுத்துணும்னா பழைய காலத்துப்படி வீட்டு வைத்தியம் என்னான்னால் வெத்தலையும் இந்த வெளக்கெண்ணய் தேச்சு ரெண்டு மூலைக்கும் ரெண்டு வைப்பாங்க தலையில் அது பழைய காலத்து எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா உடைய பாரம்பரியம் இது இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் அவங்க கிட்ட போயி கன்செல் பண்ணணும் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மெடிஷன் பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி விடுவாங்க அந்த சீட்டில் சீட் எழுதி கொடுப்பாங்க அப்புறம் வந்து பார்மஸியில் வந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து இந்த சுடு தண்ணியில் குடிக்கலாம் அதுக்கு பின்னாடி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தலை வலின்னால் பீடி குடிப்பாங்க சிகரெட் குடிப்பாங்க அந்த நேரத்துக்கு தவிர்ப்பாங்க அதனால கூட தலைவலி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி டீ காப்பி அது அந்த நேரத்துக்கு இன்றைக்கு குடிக்கிறோன்னால் இன்றைக்கு குடிக்கலை நாளைக்கு குடிச்சுக்கலான்னு சொல்லி குடித்தாலும் அது வந்து தலை வந்து ஏற்படுத்தும் அதனாலே அவங்க போய் என்ன பண்ணுறாங்கனா மெடிக்கலில் போயிட்டு தலை வலிக்கிதுன்னு சொல்லி மாத்தரை வாங்குவாங்க